ஹலோ ஏன்ங்க சார் நான் வந்து சீதா ரெஸ்டாரண்ட்டு ஓனர் பேசுகிறேன் கடைக்காரர் பேசுகிறேன் ஆ கிஸ்னாயில் இல்லை சார் ஆ மொத்தம் உங்கள் நாங்கள் பிரியாணி ஐட்டங்கள் போடணும் இப்போ நான் கடையில் அதுக்கு கொஞ்சம் ரைஸ் தேவைப்படுதுங்க சார் எங்களுக்கு நாங்கள் வேறு ஒருத்தர்ட்ட வாங்கிட்டுருந்தோம் கொஞ்சம் நாளாக அது கொஞ்சம் சரி வரல இப்போது உங்கக்கிட்டே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா என்னென்ன மாதிரி உங்கக்கிட்ட இது இருக்குதுங்க சார் ரைஸ்ஸு ரேட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதே கொடுங்க

ஓஹோ

ம்ஹூ புல்லட்டு பிரியாணி புல்லட் பிரியாணி தொண்ணூறுபா அது நல்லாயிருக்குமா சார் இருக்கா அது ஓஹோ ஒரு சிப்பம் எவ்வளோ வருது ஓஹோ சாப்பாட்டு அரிசிலாம் என்ன இருக்குது உங்கக்கிட்டே

சரி சரி இது பச்சரிசி

எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கௌண்ட் ரெகுலராக எடுக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ம் எவ்ளோண்ணா தேவைப்பட்றது டெய்லி டெய்லியும் ஒன்று ரெண்டு தேவைப்படும் ஒரு சிப்பம் மேக்ஸிமம் டெய்லியும் ஒன்று வேணும்

சரிங்க சார் சரி சரி நான் வந்து பார்க்குறேன் இருங்கள்